சின்ன பிள்ளைலங்க கொடியரசு தினத்தன்னைக்கு கோலாட்டம் வைப்பாங்க பாட்டு பாட்டு நிகழ்ச்சிலாம் வைப்பாங்க பசங்களை கூட நல்லா நான் அதிகம் படிப்பெல்லாம் இல்லைங்க கம்மி படிப்பு தான் ஸோ அந்த இதெல்லாம் அப்போ அப்போ கிருஷ்ணர் வேஷம் ஐயரு வேஷம் இதெல்லாம் வச்சு டான்ஸ் போட்டில்லாம் வைப்பாங்கங்க அதெல்லாம் நிறைய தடவை பாத்திருக்கேங்க ஆனால் நாம் அதில் அதிகமாக கலந்துக்கிட்டது இல்லைங்க ஆனால் போவோம் பார்ப்போம் நல்லா செய்வாங்கங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் பொட்டை பிள்ளைங்க ஆடக்கூடாது பொட்டை பிள்ளைங்க செய்யக்கூடாது அப்படின்னு அப்போ பெரியவங்க ஒரு கட்டுமானத்தோடு நாங்கெல்லாம் வளர்ந்தோங்கங்க அதனால வந்துவிட்டு பெருசாக நம்ம டான்ஸ் போட்டி அதெல்லாம் போய் பாத்திருக்கோங்க எல்லாம் செய்திருக்காங்க போய்ருக்கோம் பாத்திருக்கோம் எல்லாம் நடந்திருக்குங்க நாங்களும் அதில் கலந்துக்குவோம் இருந்தாலும் அவ்வளோ நாங்கள் டான்ஸில் அவ்வளோ இன்ரெஸ்ட் கிடையாதுங்க அப்போ பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுன்னு நாங்கள் அவ்வளவா செய்தது கிடையாதுங்க ஆனால் செய்வாங்க மக்கள் செய்வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் கலந்துக்குவோம்ங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா செய்தாங்க பாத்திருக்கோங்க சின்ன வயசில் இதுதாங்க வேற நாங்கள் என்ன அந்த கோலாட்டம் இதை அதை பண்ணணும்னா கும்மி பாட்டுன்னா போய் கொஞ்சம் இன்ரெஸ்ட்டாக கூடமாட செய்வோம் விளையாடுவோங்க அவங்க இந்த தாய்மணிக்கொடி பாட்டு இந்த நம்ம இதெல்லாம் நாட்டுப்புறத்து பாட்டெல்லாம் பாடி நல்லா மக்களுக்கு நல்லா இது பண்ணுவாங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இதெல்லாம் நல்லா செய்வாங்கங்க நாங்கள் போய் அதெல்லாம் கலந்துக்குவோம்ங்க ஷிப்பிங் விளையாடுறது கோலாட்டம் அடிக்கிறது அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயும் நடத்துவாங்கங்க நான் சின்ன பிள்ளையில அவ்வளவா படிப்பு இல்லைங்க ஒரு ரெண்டாவது வரைக்கும்தான் படித்திருக்கேன் ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு பசங்கள் கூட நான் கலந்துக்குவேங்க